ஹலோ சொல்லுங்கள் ஆமாம் டிரினிட்டி ஸ்கூல் பிரின்சிபல்தான் சரிங்க ம் ம் சொல்லுங்கள் ஓகே அப்படிங்களா ஃபர்ஸ்ட்டு குரூப்கு வந்து இப்போ அதிகமாக தான் இருக்கு ஒரு ஃபிஃப்டிஎயிட் டூ செவெண்டி டூ வரைக்கும் இருக்கும் செவெண்டி டு தௌசண்ட் வரைக்கும் இருக்கும் நீங்கள் வந்து உங்கள் பொண்ணு வந்து நிறைய மார்க் எடுத்துருக்குறாங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக வரும் டிஸ்கவுண்ட் போயிவிட்டு அப்படி இல்லை கொஞ்சம் மார்க் வச்சுதான்மா சொல்லவும் முடியும் சரிங்க நீங்கள் ஒசூரில் எங்கே இருக்குறிங்கன்னு சொன்னிங்க

இப்போ பஸ்க்கு வந்து இப்போ டென் தௌசண்ட் டு ட்வெல் தௌசண்ட் வரைக்கும் இருக்கும்மா இப்போ நீங்கள் நியர்பை பக்கத்தில்தான இருக்குறிங்க ம் பஸ் ஃபீஸ்ஸா உங்களுக்கு ஒரு அஞ்சு டு ஏழாயிரம் வரைக்கும் வரும்மா நீட் நீட் எக்ஸாமுக்குலான் ஃபீஸ்ஸு ஃபீஸ் இருக்குமா நீங்கள் எந்த கோச்சிங் அந்த கோச்சிங்களுக்குலான் தனி தனியாக இந்த கோச்சிங்ஸ்லாம் நிறைய வரும் எஜுகேஷன்ஸ்கு அதுக்கு அதுக்கு தனி தனியாக தொகை இருக்கும் ஆமாம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கட்டணும்மா நீங்கள் கட்டவிட்டு நீங்கள் மார்க்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னா உங்கள் பொண்ணுடையது நாங்கள் கம்மி பண்ணுறோம்மா ஃபீஸ்ஸு நீங்கள் முன்னாடி வாங்க நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு பேசலாம் இங்கே நீங்கள் வாங்க முன்னாடி உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு குரூப்புதான் வேணுமா சரி சரி ம் ம் வாங்க மண்டே வாங்க சரி நீங்கள் முன்னாடி வாங்க நாங்கள் கன்சல்ட் பண்ணி பேசிக்கலாம்